எங்கள் கிராமத்தில் நீர் நிலை குட்டைகள் வயல்கள் ஏரிகள் அந்த இதுகளில் நீர் தங்குற மாதிரி இருக்கும் வாய்க்கால்கள் இருக்கிறது நீர்கள் கிணறுகள் குளம் சின்ன சின்ன சிறிய குளங்கள் இது மாதிரி எல்லாம் இருக்குது அதில் வந்து நீர் தான் இருக்கும் மழை காலத்தில் வந்து போதுமான தண்ணிர் கிடைக்கும் ஏன்னா மழைநீர் வந்து சேமித்து வைக்கிறதுனால அந்த ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதத்தினால தண்ணிர் வந்து கிணறுகள்ல நீர் ஊற்றுகள் ஊறுகிறது இதுகள்லாம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் ஆண்டு முழுவ இதும் மழை காலத்தில் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த வெயில் காலத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றதெல்லாம் நாங்கள் அந்த வெயில் காலத்தில் தண்ணி பற்றாததால விலைக்கு வாங்கி ஏதோ யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லாட்டி வாய்க்கால்கள் பக்கத்துகளில் அந்த இதுகளில் தண்ணி இருக்கிற பக்கம் போய் தொவைச்சிட்டு அதையும் இதையும் வந்துடுறோம் அதனால கொஞ்சம் பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கும் ஆனால் மழை காலம்ன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது தண்ணி எங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும் நீர் வாய்க்கால் குளம் குட்டை இதுகளில் எல்லாம் தண்ணி நிறையா ரொம்பி இருக்கும் டேம்லேயும் இருந்தால் எடுத்து வாய்க்கால்களில் விடுவாங்க அந்த வெய்யிலுக்கு தான் பிரச்சனை அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அங்கே சிரமமாக இருக்கும் அந்த வெயில் காலம் முடிஞ்சால் எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பிரச்சனை வராது அப்போ விலைக்கி தண்ணி வாங்கி வந்து ஊத்துற சூழ்நிலை வரும் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எப்படியோ சமாளித்து செஞ்சிக்கிறோம் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு எந்த இதுவுமில்லை எல்லாம் தண்ணி நீர் நிலைகள் கிடைக்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தான் பிரச்சனை